ம் ஹலோ சார் சார் வணக்கம் சார் பையன் நம்ம ஸ்கூலில் ட்வெல்த்து படிக்கிறாப்பிலைங்க சார் ஜேசன் சார் ஜேசன் சார்

ஆ ஆமாங்க சார் ஆமாங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் சரி

சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் நான் பிஎட் முடித்திருக்கேங்க சார் ஆமாங்க சார் ம் ஆ சரிங்க சார் சரிங்க சார்

சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார் ஸ்கூலில் ஸ்கூலில் பையன் எப்படிங்க சார் இருக்கான் நல்லா ஆக்டிவாக இருக்கிறானா இல்லை சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ம் சரிங்க ம் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நன்றிங்க சார் ஆ சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஓகே சார் ஓகே